எங்கள் கிராமத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு ஐம்பது சதவீத பேருக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குது இவங்களுக்கு நீரிழிவு நோய் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படினா அவங்க ஃபுட்லதான் முக்கால்வாசி கண்ட்ரோல்டாக இருக்காங்கள் பெருசாக எங்கள் சைட்ல வந்து வைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காலையில் வந்து டீ காலையில் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் கிராமத்தில் வந்து டீ காஃபி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்கள் டீ காஃபி எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீரிழிவு நோய் உள்ளவங்கள் ஷுகர் போடாமதான் எடுத்துப்பாங்கள் அதே மாதிரி அரிசி அரிசி சாப்பிடறத வந்து முக்கால்வாசி கம்மி பண்ணிடுவாங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு சாப்பிடுவாங்க ஒன்று காலையில் இல்லை மதியம் இல்லை நைட்டு மதியம் வந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க சாதம் அது மாதிரி சாப்பிடுறாங்க அப்படின்னா காலையில் வந்து இந்த ராகி கேவுரு கம்பு அது மாதிரி எடுத்துப்பாங்கள் அதில் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவாங்க லைக் கூழ் அப்பில்லனா அடை தோசை அதம் புட்டு அதை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி கோதுமை கோதுமை எடுத்துக்கிறதோட குவாண்டிடி அதிகம் கோதுமை கஞ்சி கோதுமையில் வந்து சப்பாத்தி அப்புறம் கோதுமை தோசை அதை மாதிரி எடுத்துட்டுதான் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க ஃபுட்லதான் அதிக கண்ட்ரோல்டாக இருப்பாங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா இந்த வெந்தயம் இருக்குதுல்ல அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சு வெறும் வயித்துலேயே சாப்பிட்டோனா ஷுகரோட லெவல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் பொடி பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்ட சாறு வாழைத்தண்டு அதை ரிலேட்டடாக எடுத்துப்பாங்கள் அப்படி இல்லைன்னா சில பேர் வெறும் வயித்துலியே அந்த வேப்பலையோட கொழுந்து வந்து கடிச்சு மென்று சாப்பிடுவாங்க சாப்பிட்டாங்கனா ஷுகர்க்கு நல்லது அப்படின்ற மாதிரி அப்புறம் அவங்க வந்து காலையிலையோ சாயந்தரமோ நல்லா வாக்கிங் போவாங்கள் வாக்கிங் போனோம்னால் நம்ம உடம்பு கொஞ்சம் புத்துணர்ச்சியாருக்கும் அப்படின்றதுக்காக வாக்கிங் போவாங்கள் எங்கள் சைட்ல பெருசாக இதுதாங்க கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை மெயினாக நாங்கள் பண்ணுறது கடைப்பிடிக்கிறது என்னன்னா ஃபுட்ல எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஷுகர் கண்டன்ட் அதிகமாக சேர்கிற மாதிரியான எந்த ஒரு உணவையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவோம் இதுதான் நாங்கள் கடைப்பிடிக்கிற ஒரு நல்ல தீர்வாக நாங்கள் வந்து நீரிழிவு நோய்க்கு பார்க்குறோம்